கண்டிப்பாங்க என்னைத் தவிர எ என்னோடய கொழந்தைக்கு வந்து ரொம்பவுமே ஆர்வம் அதிகம் எங்கே வீட் எங்கே போனாலும் வந்து அம்மா இந்தச் செடி வாங்கிட்டு வரலாம்மா அந்தச் செடி வாங்கிட்டு வரலாம்மா எங்காவது உறவினர் வீட்டுக்குப் போனாலும் அம்மா இந்தச் செடி எடுக்கலாம்மா இந்தப் பூ இத்தனை பூ பூக்கும்மா இத்தனை காய் காய்க்கும்மா அப்படிங்கிறது தான் பற்றி தான் பேச்சாக இருக்கும் நான் மட்டும் இல்லைங்க என் மாமியாருக்கும் ரொம்ப ஆசைங்க என் மாமியார் கை வந்து ரொம்ப ராசின்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் எதுவும் விட மாட்டாங்க எந்த புதுசாக இருந்தாலும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சிருவாங்க அது வைக்கிறது பராமரிக்கிறது வந்து நான் மட்டும் கிடையாதுங்க மாமியார் மட்டும் கிடையாதுங்க என் பாப்பா மட்டும் கிடையாதுங்க எங்கள் குடும்பமே எல்லோருமே எங்கே போனாலும் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குதுங்க யாருக்கு டைம் இருக்குதோ அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் ஒதுக்கி சுத்தமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் பராமரிச்சிட்டிருப்போங்க இது போக அதுக்குன்னே ஒரு சில மணித்துளிகள் வந்து நாங்கள் ஒதுக்குவோம் காலை மாலை ரெண்டு வேளையுமே நாங்கள் இது பண்ணுவோங்க அதில் ழ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது எங்கள் குடும்பத்துக்கே வந்து ஒரு ரிலாக்சேஷனாக இருக்குங்க அதனால் இதுக்காக வேண்டியே வந்து நாங்கள் வந்து வாக்கிங் போகிறதுனாலோ இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு சுவாசமெல்லாம் நல்லா புத்துணர்வாக கிடைக்குங்க எல்லாம் இதுவும் முடித்திட்டு எக்சைஸுலாம் பண்ணுறதுனா அங்கே பண்ணிவிட்டு வருவோங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்பவுமே ஆர்வம் அதிகங்க என்னோடய பாப்பாவுக்கு